ஹலோ காவியா அரிசி கடைங்களா நாங்கள் புதுசாக ஒரு ரெஸ்ட்டாரெண்ட் ஆரமிக்கலான்யிருக்கோம் பிரவுன் ரைஸ் பத்து கிலோ ஜேஸ்மின் ரைஸ் பத்து கிலோ வேணுங்க மேடம் எங்களுக்கு ஒரு ஒன் வீக் கழிச்சு அனுப்பிடுங்க நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்றங் மேம் ஆஆ இது அதுவும் டென் கேஜி ஆ ஓகேங்கமா ஆ ஓகேங்க மேம் ஆ ஓகேங்க மேம் ஆ கண்டிப்பாக மேம் ஆ தேங்க் யூ மேம்